ஹாய் மேடம் ஆ நாங்கள் அடுத்த வாரம் ஒரு புது வீடு கட்டிருக்கோம் அங்கே கிரகபிரவேசம் பண்ணப்போகறோம் ஆ தேவையான ஆ பெட் ம் கட்டில் மெத்தை பீரோ டைனிங் டேபிள் இந்தமாதிரியெல்லாம் எங்களுக்கு வேணும் ஆ ஓகே ஆ ஆமாம் அதுக்கு நீங்கள் கிரகபிரவேசத்துக்குன்னு ஒரு பில்லு வச்சுருப்பீங்களா அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுனு அது வச்சு அது இருக்கா ஆ ஓகே டிஸ்கவுண்ட் எல்லாம் எப்படி இல்லை சரி ஓகே எங்களுக்கு எல்லாத்திலையும் வுட்டில் தான் வேணும் ஆ பீரோ எவளோ ரேட் வரும் ஓகே கட் கட்டில் டைனிங் டேபிள் அதுவும் அப்படி தானா இல்லை மி மிரர் டைனிங் டேபிள் வந்து மிரர் வச்சு தான் வேணும் ஆ யெஸ் ஓகே டெலிவ டெலிவரி எப்படி நாங்கள் டாடா ஏசி எடுத்துட்டுவரனுமா இல்லை நீங்கள் வந்து கொடுப்பீங்களா சரி ஓகே இந்த நம்பருக்கு ஜிபே நான் இதை நான் சொன்னதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருங்க இதில் நாங்கள் ஜிபே இப்போ பண்ணிடுறோம் எங்களுக்கு ஒரு ரெண்டு நாளில் வந்து நாங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து வந்து ஆ ஓகே ஜிபே எவ்வளோ சொன்னிங்க எவ்வளோ எவ்வளோ அனுப்பனும் ஆ ஸோ கட்டில் மெத்தை கட்டில் பீரோ டைனிங் டேபிள் சரி ஓகே ஆ நாங்கள் நாங்கள் பார்த்து சொன்னோம்ல அந்த கட்டில் அந்த பீரோ அந்த டைனிங் டேபிள் இது எல்லாமே வேணும்

சரி ஓகே ஆ நாங்கள் நாளைக்கு வரோம் ஆ